இப்போ காய்கறி வந்து மக்களுக்கு வந்து அதிகமாக பயன்படுறனால இப்போ காய்கறி சார்ந்த அந்த செடிகளை வைக்கிறக்கு வந்து அது நடுறது தான் வந்து முதல் முக்கியமான ஒரு இதாக பார்க்கறோம் இப்போ எப்போ நடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பருவ மழை வந்து இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம தண்ணி வந்து வந்து அதிகமாக அதுக்கு வந்து பகி றனால வந்து ஈஸியாக அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பயிறு வந்து நல்லா வளந்துடும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணும் வந்து நம்ம எவ்ளவுவா இருக்கும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது வறண்டு போகாது எந்த விதமான அந்த நம்ம போடுற விதை பார்த்தீங்கன்னா நல்லா ஊணி அந்த மண்ணில் வந்து நல்லா பிடிச்சி வளரும் அப்படிங்கிற வறண்ட காலத்தில் நம்ம வந்து இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் ஒரு மார்ச் ஏப்ரல் மே அந்த மாதிரிலாம் வந்து சாகுபடி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா வறண்ட ஒரு வான்நிலையும் காணப்படும் மண்ணு வந்து ரொம்ப வறண்டு இருக்கும் எவ்வளோவோ நீங்க தண்ணி பாய்ச்சினாலும் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியே ஒரு சூடாகி அந்த தாவரம் வந்து ஒரு வறண்டு போன சூழ்நிலை தான் உருவாகும் நம்ம டைம் வேஸ்ட்டு மற்றபடி இந்த ஈல்டு போட்ட பயிறு வேஸ்ட்டு அது எல்லாமே ஒரு வீணாக போகிறதான இது நடக்குது அப்போ இந்த பொருள நடணும் அப்படின்னு நினச்சம்னா அந்த பயிறுல என்ன பயிறுனா நம்ம அதாவது காய்கறி விற்போம் நான் பயிறு வந்து குளிர் காலத்துலேயும் அந்த மாதிரி ஒரு மழை காலத்துலேயும் வந்து ரொம்ப மழை காலமெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு மு மோ பக்குவமான ஒரு காலத்தில் நம் நம்ம நடும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து மக்களுக்கும் ஒரு நன்மையான ஒரு இது உதாரணத்துக்கு தக்காளி கத்திரிக்காயி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விளைச்சல் கொடுக்கறது அது வெங்காயம் இந்த மாதிரிலாம் பயிறு வந்து நம்ப மல காலத்தில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா வெங்காயமெல்லாம் அழுகி எல்லாம் போகிரும் அதனால வந்து ஒரு பருவம் காலமும் இருக்கணும் ஒரு மீடியமான ஒரு காலமும் இருக்கணும் அது வந்து காலத்தை பயிர் செய்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது